என்னோடய மதம் பார்த்திங்கன்னாக்கா இந்து மதம் நான் இந்து மதத்தைப் பின்பற்றுறேன் இதில் சொல்லிக் கூற்றாத ஒரு விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது இதில் ஆ முதல் ஔ அக்கு வரை எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது உடல் ஆரோக்கியம்னா என்ன மன ஆரோக்கியம்னா என்ன இது எல்லாமே அதில் வருது உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியத்துக்கு யோகா செய்யணும் அப்படின்ட்ருக்காங்க மனசு நிம்மதியாக வெச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தியானம் செய்யணும் மூச்சுப் பயிற்சி மூச்சுப் பயிற்சி மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் சிந்தனை தெளிவுப்படுத்த முடியும் கோபம் பொ பொறமை காமம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி ஆறு வகையான கெட்ட எண்ணங்களையும் நம்மளை வந்து நம்மளை அணுகாமல் காப்பாற்ற தடுத்து நிறுத்தும் அது வந்து இதன் ம இதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கா நம்முடைய எண்ணங்கள் நம்ம எண்ணங்களுக்கு என்ன வலிமை இருக்குது நம்ம எண்ணங்கள் மூலமாக என்னென்ன செயல்படுத்த முடியும் நம்ம எண்ணங்களை எப்படி உயர்ந்த நிலைல வெச்சிக்கிறது எண்ணத்தை எப்படி செயலாட்றது அதன் மூலமாக நமக்கு வள வலிமை எப்படி ஏற்படுத்துவது இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா என்னோடய மதம் எனக்கு சொல்லிக் கொடுத்துது அது ரெண்டாவது மற்ற மதத்தை நிந்திக்கக்கூடாது மற்ற மொத்த இக்கு மற்ற மதத்தோடய வ வழிபாடுகளை நம்ம கேலி பண்ணக்கூடாது இடற்படுத்தக்கூடாது இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவுங்கவங்களுக்கு அவுங்கவங்க மதம் வந்து பெருசு அவுங்கவங்க மதத்துக்கு என்னக் கற்று கொடுத்துருக்காங்களோ அதை அவுங்கவங்க வழி வழிநடைப்பற்றாங்க அது மாதிரி என்னுடைய மதத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயங்கள் நான் கடைப்பிடிச்சுட்டு இருந்தாக்கா என்னோடய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எனக்கு